நான் வசிக்கும் இடம் சேலம் சேலத்தை சுற்றி நிறைய விளையாட்டு மைதானங்கள் மையங்கள் இருக்கிறது முதலில் காந்தி மைதானம் சேலத்திலையே மிக பெரிய மைதானம் என்றால் அது காந்தி மைதானம் தான் அந்த காந்தி மைதானத்தில் பலவகை போட்டிகள் நடத்துவார்கள் அதாவது கிரிக்கெட் வாலிபால் மட்டை பந்து அந்தமாதிரி போன்ற விளையாட்டுகள் நடத்துவார்கள் அது வந்து சேலமில் இருக்கும் அனைத்து பள்ளிகள் ம க கல்லூரி மாணவர்கள் போன்றவற்றை அனைவருக்கும் அங்கு வந்து விளையாடும் வாய்ப்பு கிடைக்கும் அதேபோன்று காலையில் வாக்கிங் செல்பவர்கள் ஜாகிங் செல்வார் ஜாகிங் போன்றவர்கள் ஜாகிங் செல்பவர்கள் ஆகிய அனைவரும் மைதானத்தில் தான் செல்வார்கள் அதேபோன்று அதற்கு பக்கத்திலேயே நீச்சல் குளம் ஒன்று உள்ளது அந்த நீச்சல் குளத்தில் பயிற்சி தருவார்கள் நீச்சல் கற்றுக்கொள்ள பயிற்சி தருவார்கள் அப்போ பயிற்றுக்கொள் அதேமே போன்று நமது சேலத்தை சுற்றி சிறு சிறு மைதானங்கள் உள்ளது அதாவது படையப்பா மைதானம் அன்று மற்றும் நமது வாழபாடியில் புதிதாக கட்டியுள்ள கிரிக்கெட் மைதானம் ஒன்று அதில் வந்து நமது டீஎன்பீஎல் தமிழ்நாடு பிரீமியர் லீக் போன்ற விளையாட்டுகள் நடத்தப்படுகின்றன அதில் இந்த டீஎன்பீஎல் என்பது தமிழ்நாடு பிரீமியர் லீக் அதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் கலந்துகொள்ளும் ஒரு மட்டை பந்து டோர்னமெண்ட் அந்த அந்த போட்டியில் வந்துட்டு அந்த போட்டியில் பதினோரு பிளேயர்கள் பதினைந்து பிளேயர்கள் அதாவது நமது ஐபீஎல் எப்படி நடக்கிறதோ அதேபோன்று நமது தமிழ்நாட்டு மாவட்ட மாநிலத்தில் நடக்கும் ஒரு போட்டி தான் அந்த டீஎன்பீஎல் அந்த டீஎன்பீஎல் நடந்ததுமே இப்போ புதிதாக நமது சேலம் வாழப்பாடி அருகே ஒரு புதிய மைதானம் ஒன்று பெரிதாக கட்ட கட்டப்பட்டுள்ளது அதேபோன்று நமது இந்தியன் கிரிக்கெட்டர் கிரிக்கெட் வீரர் நட் நட்ராஜன் ஒரு அவருடைய சொந்த செலவில் பல கோடிகள் செலவிட்டு ஒரு புதிய மைதானத்தை கட்டியுள்ளார் அந்த மைதானத்தில் நம் அனைவருக்கும் ஏழை எளிய மாணவர்கள் அனைவருக்கும் பயிற்சி வழங்கப்படுகிறது அங்கு சென்று பயின்று நமது நமது திறமைகளை வளர்த்துக்கொண்டு நம்மளும் தமிழ்நாடு இந்தியா போன்ற அணிகளுக்கு நம்மளாலும் ஆடமுடியும் இதை வந்து இதை வந்து சற் ஏழை எளிய மாணவர்களுக்கு என தனித்துவமாக நமது நட்ராஜன் செய்துகொண்டு இருக்கிறார் அதேபோன்று ம டென்னிஸ் டென்னிஸ் கோட்டும் நமது திருவாகுன்று பைபாஸ் அருகில் உள்ளது இவையெல்லாம் நமது சேலம் பகுதியில் உள்ள விளையாட்டு மையம் மையங்கள் அதேபோன்று காந்தி மைதானத்தில் உள் விளையாட்டுகளுக்கு என்று தனியாக ஒரு இது அமைக்கப்பட்டுள்ளது அங்கு சென்று நமது டேபிள் டென்னிஸ் செஸ் கேரம் போன்ற விளையாட்டுகளை விளையாண்டு நம்மளால் பயிற்சி கொண்று பயிற்று பயின்று அதை நம் வளர்த்துக்கொள்ளமுடியும் அதேபோன்று வேறென்று இந்த மாதிரி சிறு சிறு விளையாட்டுகள் மூலம் நம்மளால் பெரிய இதுவை சாதிக்கமுடியும் இவையே ஆக சேலத்தில் உள்ள விளையாட்டு மையங்கள் எவையென்றால் காந்தி மைதானம் பக்கத்தில் உள்ள அரசு நீச்சல் குளம் அந்த வாழப்பாடியில் உள்ள கிரிக்கெட் மைதானம் மற்றும் நமது நட்ராஜன் புதிதாக கட்டி உள்ள ஒரு கிரிக்கெட் மைதானம்